ஸ்வேத்தா ஸ்வீட்ஸ் தானே ஆ மேம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அண்ணனுக்கு வந்து மேரேஜி ஸோ நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும் நீங்கள் என்னென்னு சரி ஆ நீங்கள் என்ன மாதிரியான ஸ்வீட் எல்லாம் வந்து வீட்டுலையே செய்விங்க

ம் ம்

ஆ ஆ சரி ஓகே ஓகே எல்லாவுமே ஃப்ரெஷ்ஷாக தானே உடனே தானே செஞ்சு தருவிங்க இதில் எதுவும் சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவும் இருக்காதுல்ல சரி சரி ஆ சரி ஓகே மேம் ஓகே மேம் அதிரசம் வந்து ஒரு மூணு கிலோ வேணும் எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் எவ்வளவு வரும் ஆ சரி ஓகே மேம் கம்மி பண்ணிக்கொடுங்க ஒரு நானுறுரூபா இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கொடுங்க ஆ சரி ஓகே மேம் ஓகே மேம் அப்புறம் வந்து மைசூர் பாக்கு மைசூர் பாக்கு லட்டு இதெல்லாம் கொஞ்சம் வேணும் எல்லாத்திலையும் ஒரு நாலு நாலு கிலோ கொடுத்துருங்க மேரேஜி வந்து டுவென்டின்த் மேம் இன்னும் ஃபோர் டேஸ் இருக்கு அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கொடுத்துருங்க அப்புறம் மண்டபம் அட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ் ஆப்பில் அதில் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிவிட முடியுமா ஆ சரி ஓகே மேம் ஓகே மேம் மேரேஜிக்கு அன்னைக்கு வேணாம் மேம் அன்னைக்கு வந்து கொஞ்சம் க்ரவுடாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் நிறைய வேலை இருக்கும் இதை பாக்க முடியாது நீங்கள் வந்து முதல் நாள் ஈவினிங் வந்து கொடுத்திங்கனா எங்களுக்கு நான் வந்து பாக்கெட் போட்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த பையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஈவினிங்யே வந்து கொடுங்க ஆ வரும் போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க மேம் நான் அட்ரெஸ் வந்தோனே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் மேம் ஆ சரி ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஆ சரி ஓகே மேம் அமௌண்டு பற்றி ஒன்றும் பிரச்சனையில்லை மேம் ஆ சரி ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம் ஆ சரி ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ சரி ஓகே மேம் ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம்